ஹலோம் ஹலோ குட்மார்னிங்ம்மா டுவல்த்து முடிச்சிவிட்டிங்களாம்மா டுவல்த்தில் வந்து ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தீங்களா உங்களுக்கு எதுலம்மா இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த குரூப் எடுத்தால் நான் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்ற எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அக்கவுண்ட்ஸ் படிச்சிவிட்டு நீங்கள் தமிழ் எடுக்க போகறீங்களாம்மா ஓகேம்மா ஓகேம்மா அப்போனா நீங்கள் வந்து பி லிட்டுன்னு தனியாக ஒன்று இருக்கு பிஏன்னு ஒன்று இருக்கு அது குரூப்பு எடுத்தீங்கனா நீங்கள் பி லிட்டில் வந்து கொஞ்சம் விரிவாக படிக்க முடியும் தமிழ அதே பிஏ தமிழ்ன்னா கொஞ்சம் சுருக்கமாக படிக்கிற மாதிரி வரும் நீங்கள் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து படிச்சிக்கோங்க இப் எம்பிஏ அது மாரிலாம் போட்டு எம்பிஏ படிக்கணும் அடுத்தது நீங்கள் டீச்சர் வேலைக்கு போகணுனா இல்லை ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஆகணும் அப்படின்னா பிஎட் படிக்கணும் அப்புறோம் வந்து பிஹெச்டி முடிக்கணும் நீங்கள் அது மாதிரி தமிழ் எடுத்து நிறையா உங்கள் தமிழை வந்து வளர்த்துக்குணும் இப்போ வந்து நீங்கள் அக்கவுண்ட்ஸ் குரூப்பு ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்துருக்கீங்க அதுனாலையே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்ததுனால உங்களுக்கு அந்த தமிழ் கொஞ்சம் பாரம்பரியலாம் தெரியும் மன்னர்களை பற்றி தெரியும் மன்னர்களை பற்றி தெரியும் ஆ அதனால நீங்கள் தமிழ் எடுத்தீங்கனா அந்த ரிலேட்டிவாக தான் இருக்கும் தமிழில் நீங்கள் எப்படியும் சுற்றி சுற்றி வந்து இலக்கியம் இலக்கணம் அது மாதிரி கவிதை எழுத தெரியுமாம்மா ஆ கவிதை எழுத தெரியணும் ஸ்பீச்சு ஒழுங்காக வரணும் தமிழ்னாலே நமக்கு அதாம்மா கவிதை இலக்கியம் நிறைய புக் படிங்க நிறைய புக்ஸ் எல்லாம் நல்லா படிங்க ம் தமிழை நல்லா வளர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பிழை இல்லாமல் எழுதுணும்மா தமிழ் படிக்கிறத்துக்கு பிழை இல்லாமல் எழுதுணும் பிழை இல்லாமல் பேசுணும் ஆ ஹிஸ்ட்ரியை போ ஹிஸ்ட்ரி ராஜ ராஜ சோழனை பற்றி நிறையா உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க ஆ வேறு எதாச்சும் டௌட்டு இருக்காம்மா நீங்கள் பி ஆ ஓகேம்மா